கிருஷ்ணகிரியில பஸ் ஸ்டாண்ட்க்கு போய் நின்றாவே பஸ்ஸே கிடைக்கிறது இல்லை நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப நெரிசலாக இருக்கும் பஸ்ஸு கிடைக்கிறது இல்லை திருப்பத்தூருக்கு போகணுன்னா வானம்பாடி பஸ்ஸு வரும் வானம்பாடி போகணுன்னா திருப்பத்தூர் பஸ் வரும் இதைமாரி நின்று நின்று கால் எல்லாம் வலிக்கும் பஸ்ல நிறையா ரொம்ப கஷ்டம் பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு நின்று நின்று நின்று டைம் பாஸ் ஆகிடும் நிறையா நேரம் ஆகிடும் அங்கே போகணுன்னாவே நிறைய டைம் ஆயிடும் பஸ்ஸே கிடைக்கிறது இல்லை சீக்கிரம் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நின்று